ஹலோ வணக்கம் மிஸ்டர் அக்பர் ஓ உங்களை பற்றி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு இது மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா மிஸ்டர் அக்பர் நீங்கள் என்ன வேலை பார்க்கறீங்க ஏதாச்சும் ஒரு எங்கே இருக்கீங்க அப்படி அப்படியா சரி சரி ஓகே ஓகே இப்போது ஆ இப்போது உங்களுக்கு உங்களுக்கு அங்கே வந்து எவ்வளோ சம்பளம் தர மாதிரி இருக்காங்க சரி சரி ஸ்டாட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எட்டாயிரமே தந்துருந்தாங்களா ம் இப்போது பத்தாயிரத்தில் வந்து உங்களுக்கு எவ்வளோ கைக்கு வருது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஎஃப்பு அந்த மாதிரி ஏதா போகுதா ம் இப்போது பத்தாயிரரூபா வந்து உங்களுக்கு கைக்கே வந்துடுது அக்கௌன்ட்டெலாம் எங்கே மெயின்டென் பண்ணுறீங்க இல்லை உங்களோடய பெர்சனல் அக்கௌன்ட் உங்களுக்கு சேல்ரி எங்கே வருதோ அந்த அக்கௌன்ட் எங்கே மெயின்டென் பண்ணுறீங்க அப்படியா சரி சரி ஓகே ஓகே ஸோ ஓகே மிஸ்டர் அக்பர் ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இருக்கோம் உங்களுக்கு அந்த இது பண்ணவொடன்னே கால் பண்ணுறோம் ஓகே